ஏம்மா என்னமா ரெண்டு நாளாக லீவ் போட்டுன்னு இருக்கிற இவ்வளோ டஸ்ட்டாக இருக்குது பாருமா ஆஃபீஸு என்னமா இப்படி சொன்னால் எப்படிமா அடிக்கடிக்கு லீவ் எடுக்காதமா என்ன பாரு கஷ்டம் இந்த நேரத்தில் இல்லைமா அதுக்கு இல்லைமா ஏதோ ஒரு ஒரு மணிநேரம் ரெண்டு மணிநேரம் அப்படின்னா பரவாயில்லமா ரெண்டு நாள் வேலை பாதிக்குதுலமா யாரும் குப்பையும் தள்ள மாட்டுறாங்க யாரும் துடைக்க மாட்டேன்கிறாங்க அது ரொம்ப கஷ்டமாக இருக்குதுமா எங்களுக்கு ஆஃபீஸ் ஒர்க் பார்க்குறதுக்கு தானமாக கரெக்டாக இருக்குது எங்களுக்கு ஆஃபீஸ் ஒர்க் தான்மா கரெக்டாக இருக்குது இதெலாம் வேற ம் மெயின்டைன் பண்ணணும்லமா நீ கரெக்டாக லீவ் போடாமல் ரெண்டு நாளைக்கு வந்துடு வ லீவ் போடாமல் வந்துடுமா சரிமா பார்த்துக்கமா கரெக்டாக வந்துடுமா